தமிழ்நாட்லையே சுற்றுலாப் பயணிகள் வந்து பொழுதை கழிக்க வசதியாக உள்ள பிரபலமான சுற்றுலாத் தலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையில் வந்து அதிசயம் அப்படின்னு ஒரு சுற்றுலாத்தலம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஊட்டியில் வந்து ப்ளாக் தண்டர் அப்படின்னு ஒரு சுற்றுலாத்தலம் இருக்குது அதுக்கப்புறம் சென்னையில் வந்து கிஷ்கிந்தா அப்படின்னு ஒரு சுற்றுலாத்தலம் இருக்குது இங்கேலாம் வந்து என்ன சொல்கிறது தண்ணியில் விளையாட்ற கேம்ஸு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஸ்பீடாக சுத்துகிற மாதிரி அதுக்கப்புறம் இருட்டு ரூமில் பேய் பொம்மை அந்த மாதிரிலாம் வச்சு பயமுறுத்துறது கொலம்பஸு அந்த மாதிரி நிறையா கேம்ஸ் அங்கே போய் விளாட்லாம் சின்ன பசங்க பெரியவங்க அப்படின்னு வயசுலாம் இல்லாமல் எல்லோருமே நிறையா பேர் வந்து அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிட்டுப் போவாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் காலேஜில் இருந்து வந்து எங்களை கூட்டிட்டு போய்ருந்தாங்க அப்போ கூட்டிட்டு போய்ருந்தப்ப அங்கே ப்ளாக் தண்டர் போய்ருந்தோம் அங்கே போய்ட்டு எல்லோரும் இது டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம் உள்ளே போனோடனே அங்கே என்னென்ன கேம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போன கேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வந்து இது ஒரு மாதிரி இல்யூஷன் க்ரியேட் பண்ணுற ஒரு ரூம் மாதிரி இருந்துச்சு நம்ம வந்து அதுக்குள்ளே போனோடன ஒரு மாதிரியா சுற்ற ஆரம்பிக்கும் ஆனால் நம்ம நிக்கிற இடம் சுத்தாது அதை சுற்றி உள்ள ஒரு ரூலர் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் அதில் போனால் ஒரு மாதிரி தலை சுத்துகிற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த கேம்லாம் இருந்தது அதுக்கப்புறம் போனோம்னா த்ரீ டி ஃபோர் டி ஃபைவ் டி அந்த மாதிரிலாம் கேம்ஸ்லாம் இருந்தது அது வந்து என்ன சொல்கிறது ஒரு டிவைஸ் மாதிரி கொடுத்துருவாங்க அதை வந்து நம்ம கண்ணில் மாட்டிக்கிட்டோம்னா அதில் வீடியோ மாதிரி ஓடும் அதில் வந்து என்ன சொல்கிறது அதில் நடக்கிறதுலாம் நம்ம ஏதோ கீழே விழுகுற மாதிரி அந்த மாதிரி ரியலாக இருக்கும் அதனால நமக்கு பேலன்ஸ் அந்த மாதிரிலாம் மிஸ் ஆகும் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருந்தது அதுக்கப்புறம் தண்ணியில் விளாட்ற மாதிரி போட்டிங்லாம் போகிற மாதிரி எல்லாம் இருந்தது போட்டிங் நம்மளே உட்காந்து பெடல் பண்ணி ஓட்டிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருந்தது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே ஒரு இது பலூன் மாதிரி இருந்தது அதில் உட்காந்துக்கிட்டு மேலே இருந்து சர்க்கஸ் மாதிரி சரிக்கிட்டு வர கேம்ஸ்லாம் இருந்தது அதலாம் நல்லா திரில்லிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஐஸ் ஹவுஸ் அதாவது இந்த பனிக்கட்டி வீடு அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க அதுவும் உள்ளே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து மதுரையில் வந்து நாங்கள் அதிசயம் அந்த சுற்றுலாத்தலங்கள் அங்கேல்லாம் பார்த்தோம்னா நிறையா கேம்ஸு இருக்கும் இந்த கொலம்பஸ் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் கொலம்பஸில் வந்து உட்காந்துட்டு போனோம்னா அது நல்லா மேலேயும் கீழேயும் ஸ்பீடாக போய்ட்டு வரும் அந்த மாதிரி போகும்போது நல்லா பயங்கரமாக திரில்லிங்காக இருக்கும் அதலாம் நல்லா ஒரு டைம் போகிறதே தெரியாது அந்த மாதிரி இது அப்புறம் ராட்டினம் சுத்துற மாதிரிலாம் நிறைய கேம்ஸ்லாம் இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து வேறு இங்கே கிஷ்கிந்தாவிலலாம் சென்னையில் இருக்க கிஷ்கிந்தாங்கிற இடம் வந்து அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வாட்டர் கேம்ஸ்லாம் நிறையா இருக்கும் போட்டிங் போகிற மாதிரி அதுக்கப்புறம் பாறைக்கு இடையிலலாம் தண்ணி போகிறப்ப அதிலலாம் போகிற மாதிரி அதுக்கப்புறம் இங்குட்டு கோயம்புத்தூர் சைடு நிறையா ஃபால்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும் இங்கே கன்னியாகுமரி அந்த மாதிரி சைடுலாம் போனோம்னா ஃபால்ஸ்லாம் நிறையா இருக்கும் அந்த ஃபால்ஸில் வந்து நல்லா குளிக்கலாம் அங்கெல்லாம் டைம் போகிறதே தெரியாது அந்த ஃபால்ஸு தண்ணி வந்து நம்ம மேலே பட்டாலே அந்த உடம்புல உள்ள வலி பெய்ன்னு அதலாம் போய்டும்னு சொல்வாங்க அங்கே போய்ட்டு ஃபுல்லாக டிக்கெட் எடுத்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி பிளேஸ்லாம் போனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போய்ருந்தேன் அங்கேலாம் போனப்போ நல்லா செம்மையா என்ஜாய் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இங்கே இதில் இருந்து பக்கத்தில் பக்கத்தில் உள்ள இது இந்த மாதிரி எங்கள் ஊர்லேலாம் வந்து நிறையா இந்த மாதிரி பார்க்கு அந்த மாதிரிலாம் போடுவாங்க அப்புறம் வந்து இந்த இது ட்ரெயின்னு சுத்துறது அதுக்கப்புறம் வந்து இது கொலம்பஸில் போகிறது வேறு இது வாட்டர் கேம்ஸ்ஸு அந்த மாரிலாம் நிறையா கேம்ஸ்லாம் இருக்கும் அங்கே போய்ட்டு அந்த பார்க்கில் டிக்கெட் எடுத்துட்டு நல்லா விளாட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் போகிறதே தெரியாது இதுக்காகவே என்ன சொல்கிறது காலேஜ்லாம் நாங்கள் சில டைம்லாம் வந்து கட் பண்ணிட்டு அந்த மாதிரி இது பார்க்கு தீம் பார்க்கு அந்த மாதிரிலாம் போய்ட்டு விளாடுவோம் இங்கே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சில டைம் வந்து இங்கேயும் அந்த மாதிரி கண்காட்சிலாம் போட்டுருப்பாங்க எல்லா ஊர்லேயுமே சில சில டைமில் அந்த மாதிரி நேரத்திலலாம் நல்லா விளாடலாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்லையே சுற்றுலாப் பயணிகள்லாம் நிறையா பாக்கிறதுக்கு என்ன சொல்கிறது விளையாட்டு இது தவிர பாக்கி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனா இங்கே தஞ்சாவூர் பெரிய கோவிலு கல்லணை அதுவும் நல்ல ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி இருக்கும் பாக்கிறதுக்கு அங்கேயுமே நல்லா போய் பார்க்கலாம் தஞ்சாவூர் அரண்மனைக்குள்ளேலாம் போனோம்னா நிறையா அந்த காலத்தில் அரசர்கள் பயன்படுத்தினதுலாம் நிறைய பொருட்கள்லாம் இருக்கும் அதுவும் சுற்றிப் பார்க்கலாம் அது சுற்றிப் பாத்தாலும் பொழுது போகிறதே தெரியாது நல்லாயிருக்கும் அதுமட்டுமின்றி வேறு திருச்சியில் வந்து மலைக்கோட்ட அந்த மாதிரிலாம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது அங்கே போனோம் அப்படின்னா திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவில் அப்படின்னு சொல்வாங்க அங்கே வந்து என்ன சொல்ல உயரத்துல வந்து பாறைலாம் கொடைஞ்சி மேலே வந்து படிக்கட்டு மாதிரி போய் மேலே வந்து பிள்ளையார் செலை இருக்கும் அங்கே போய் நம்ம சாமி கும்பிட்டு வர்லாம் அதுவும் நல்ல ஒரு டூரிஸ்ட்டு ப்ளேஸு திருச்சியில் வந்து அங்கே போகலாம் அதுக்கப்புறம் வந்து இங்கே சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்கா அதுவும் ஒரு நல்ல ப்ளேஸு அங்கேயும் போய்ட்டு வரலாம் இந்த மாதிரி இது தமிழ்நாட்லே நிறையா சுற்றுலாப் பயணிகள் பாக்கிற மாதிரி நிறையா சுற்றுலாத்தலங்கள்லாம் நிறையா இருக்குது அங்கேலாம் போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து அந்தமாதிரி நிறையா ஊரில் சின்ன சின்ன கண்காட்சிலாம் போடுவாங்க அங்கேயுமே நிறையா பொழுதுபோக்கான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் அதனால் அங்கேயும் போய்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம்